ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அப்பறம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு